ஹலோ எஸ்பிஐ பேங்க் சார் குட் மானிங் சார் ஐயம் சுஜி ஹெச்சிஎல் கம்பெனிலேருந்து பேசுகிறேன் சார் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பர்ஸ்னல் லோன் ஒன்று தேவைப்படுது எஸ் சார் சார் நான் ஃபை இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எஸ் சார் எனக்கு பர்ஸ்னல் லோன் தேவைப்படுது சார் த்ரீ லேக் சார் த்ரீ டு ஃபை வர்ணுங்க வேணும்ங்க சார் எனக்கு சார் நான் இப்போ வந்து சவன்ட்டி ஃபை தௌசண்ட் வாங்கிட்டுருக்கேன் என்னோட சேலரி என்னோட சேலரிக்கு அந்த லோன் அமௌண்ட் கிடைக்குமா சார் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க இதான் என்னோட ஃபஸ்ட் லோன் ஆ ஓகேங்க சார்

ஆ ஓகேங்க சார் எந்தமாதிரியான ப்ரூஃபெல்லாம் கேட்பீங்க ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் சார் இன்ட்ரஸ்ட் எவ்வளோங்க சார் ஃபை லேக்ஸுக்கு

ஆ ஓகேங்க சார் எவ்வளோ நாளுக்குள்ள லோன் செலெக்ட் ஆகும்ங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் நான் எப்போ வந்து டாக்குமெண்ட்டுலாம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ தேங்க்யூங்க சார்